என்னோட நேம் வந்து கௌதம் நான் வந்து எனக்கு இப்போது பதினெட்டு வயது ஆகுது நான் வந்து இப்போது புதுசாக வீடு கட்டி இங்கே வந்திருக்கோம் இப்போ இங்கே வீடு கட்டி வந்து பத்து வருடம் ஆயிருக்கு பதிமூணு வருடம் ஆயிடுச்சி இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு இடத்துல வீடு கட்டியிருந்தோம் அங்கே வந்து எங்கள் அம்மா கூட இருந்தோம் அப்போ வந்து சின்ன சின்ன வாலுத்தனம்லாம் பண்ணிகிட்டு போனேன் அதுக்கு வந்து எங்கள் அம்மா என்னை போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க ஒரு நாள் எங்கள் அப்பா இந்த புது வீட்டை வந்து வழிகாம்ச்சு விட்டாரு இந்த வழியில் வா போ அப்படின்னு ஒரு நாள் எங்கள் அம்மா என்னை அடிக்கவும் எனக்கு கோபம் வந்து நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் எங்கள் புது வீட்டுக்கு வந்துட்டேன் புது வீட்டுக்கு வந்துவிட்டு நான் இங்கே இருக்கவும் எங்கள் அப்பா இருந்து நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்கவும் நான் வந்து அம்மா வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் அவரும் எங்கள் அம்மாவை இங்கே புது வீட்டுக்கு வந்துட்டாங்க இங்கே வந்துவிட்டு நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லவும் நீதான் அடிச்சுக்கிட்டே இருக்கிற அப்டின்னு நான் சொன்னேன் எங்கள் அப்பா இருந்துக்கிட்டு சரி அவன் இங்கேயே இருக்கட்டும் போ ரெண்டு நாள் கழித்து வந்துடட்டும் அப்படின்னு சொல்றாங்க சொன்னாங்க எங்கள் அம்மா சரின்னு விட்டாங்க இதே சாக்குலேயே நான் இங்கேயே இருந்துக்கிட்டேன் நான் போகவே இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு என்னை எங்கள் அப்பா இங்கேயே புது வீட்லேயே இருந்துக்கிட்டேன் பழைய வீட்டுக்கு போகவே இல்லை அங்கே பழைய வீட்டில் இருக்கும்போது அங்கேயிருந்துதான் அங்கே தான் பிறந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு ஆறு வயசு வரையும் அங்கே தான் இருந்தேன் அதுக்கப்புறந்தான் இங்கே வந்தேன் ஒரு ஏழு எட்டு வயசு என்னமோ இங்கே வந்தேன் அப்போது வந்து அந்த ஏரியாவில் இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பான் ஒரு நாலு பேரு மூணு பேரோ நாலு பேரோ இருப்பாங்க அவங்க கூட போய்ட்டு வெளையாண்டுக்கிட்டே இருப்போம் அப்போது ஒன்றுமே ஒன்றுமே தெரியாது என்ன பண்றோன்னு ஏது பண்றோன்ட்டு அப்புறம் வந்து அங்கே வீட்டுக்கிட்டே வந்து ஒரு கல் இருக்கும் அந்த கல் வழியாக தான் நடந்து வரணும் அது ஒற்றை கல்லாக இருக்கும் அந்த கல் மேலே நான் ஏறி நான் நடந்து வரும்போது ஒவ்வொரு டைம் கீழே விழுந்துருவேன் டிச்சுக்குள்ளாற டிச்சுக்குள்ளே விழுந்து அசிங்கமாயிடும் அப்புறம் எங்கள் அம்மா தான் வந்து குளிப்பாட்டிவிட்டு இருப்பாங்க எப்படியும் வாரத்தில் ஒரு ரெண்டு டைமாச்சும் அந்த டிச்சுக்குள்ளே விழுந்துருவேன் தெரியாத்தனமா தவறி அது ஒற்றைக் கல்லாக இருக்கும் அது ஆடுமா அதுவும் இல்லாமல் அதில் அந்த கல் மேலே ஏறி நான் கீழே விழுந்துவிடுவேன் அப்புறமே நாங்கள் ஒரு ஸ்கூலு ஒன்று ஒன்னாவதுலேருந்து அஞ்சாவது வரையும் ஒரு ஸ்கூல் இருந்தது கவர்மெண்ட் ஸ்கூலு அதில் போய்ட்டு சேத்துனாங்க அப்போல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்போது எனக்கு வந்து என்ன ஞாபகம் இருக்குன்னா ஸ்கூல் போகும்போது கையை இப்படி மடக்கி காதுக்கிட்டே தொட சொன்னாங்க எனக்கு வந்து தொடமுடில என்னால் அப்புறமே என்ன என்னானது தெரில அப்புறம் அடுத்த வருஷம்தான் வந்து சேத்துனாங்க என்னை கையை மறுக்க அப்போ பார்த்தாங்க அப்போ தொடுற மாதிரி இருந்திச்சு அப்போ அதான் சேத்துனாங்க ஒன்னாவது சேத்துனாங்க அப்புறம் போய் பார்த்தா அங்க ஒரு பெரிய ஒரு கிளாஸு ஓட்டை கிளாஸ் அது ஃபுல்லாக அப்பவே ஒன்னாவது படிக்கும்போதே ராக்கெட்டு பேப்பரில் கிழித்து கிழித்து கிழித்து கிழித்து செஞ்சு பேப்பரில் ராக்கெட்டு விட்டு விட்டு ஜாலியாக ஃபன்னாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கிளாஸ் எல்லாம் போய் பார்த்தோம்னா அந்த ராக்கெட்டு சொருகினதெல்லாம் இன்னும் அப்படியேதான் கிடக்குது இன்னும் எடுக்கவே இல்லையாட்டுக்குது யாரும் அந்த ராக்கெட்லாம் அப்படியே கிடக்குது அப்புறம் அங்கேயிருந்து ரெண்டாவது வந்தேன் ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் ஒரே ஒரே டீச்சரு தான் டீச்சர் பேர் வந்து ராணி ராணின்னு இருப்பாங்க அந்த மேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மேம் வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு நல்லா சொல்லி தருவாங்க நான் ரெண்டாவது மூணாவது படிக்கும்போது அப்புறம் வந்து ஒருத்தன் கூட வெளையாண்டுக்கிட்டு இருந்தோம் அப்போ என்ன பண்ணிவிட்டேன் ஒருத்தவன் வந்து என்னை தள்ளி விட்டான் நான் போய் இன்னொருத்தன் மேலே விழுந்துட்டேன் அவனுக்கு வேற மண்டை மண்டை ஒடைஞ்சிருச்சி அப்புறமே அது ஒரு பிரச்சனையாக ஆகி போய் ஹெச்எம் ரூமில் நின்னுகிட்டு இருந்தோம் நான் மண்டை ஒடைஞ்சவேன் என்னை தள்ளி விட்டவேன் மூணு பேரும் அப்புறம் நாலாவது வந்தேன் நாலாவதில் ஒரு சாரு இருந்தார் இளையராஜான்ட்டு அவர் தான் எனக்கு கிளாஸ் சாராக இருந்தார் அவர் வருவார் போவார் எதுவும் கண்டுக்க மாட்டார் ஜாலியாக இருந்தோம் நாலாவதில் அஞ்சாவது வந்தப்போ தான் ஒரு மேம் இருந்தாங்க லதான்ட்டு அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க திட்டிக்கிட்டே மண்டையில் கொட்டுவாங்க ரொம்ப அவங்க ஸ்ட்ரிக்ட்டு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு மாதம் உடம்பு சரியில்லை அவங்க வரவே இல்லை அவங்களுக்கு பதிலாக வேற ஒரு ஸ்டாஃப் தான் வந்து எங்களை பார்த்துக்கிட்டாங்க எல்லாம் பண்ணாங்க அவங்க வராததனால என்னமோ எங்களுக்கு இவங்க நடத்துறது ரொம்ப போராக போய்டிச்சி அவங்க வந்து ஒரு மந்த்து ஃபுல்லாக மெடிக்கல் லீவில் என்னமோ இருந்தாங்க அப்புறம் மறுக்கா வந்தாங்க அவங்க ஆரம்பத்துலேருந்தே வந்து என்னன்னா வாரத்தில் வெள்ளிக்கெழமை ஒரு நாள் கடைசி ஹவர் மட்டும்தான் வெளையாட விடுவாங்க அதுவும் ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க டெஸ்ட்டில் ஃபுல் மார்க் எடுத்தால் மட்டும்தான் வெளையாடவே விடுவாங்க இல்லைனா வெளையாட விட மாட்டாங்க அப்புறம் வந்துவிட்டு நான் அங்கே முடிச்சுட்டு அப்புறம் இங்கே இன்னொரு பக்கம் அந்த ஸ்கூலு அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரையும் இருக்கு அதே ஸ்கூலில் தான் நான் வந்து ஆறுலேருந்து பன்னெண்டு வரையும் படித்து முடித்து பண்ணேன் ஆறாவது படிக்கும்போது போனேன் அப்போ எல்லாம் புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கெடைச்சாங்க புது ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கவும் சரி அவங்க கூடலாம் ஜாலியாக பழகிட்டு இருந்தோம் அப்றம் அவனுங்களை அவங்களாம் என்னென்ன பண்ணுறானுங்க எப்படி எப்படி கேரக்ட்ரு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எல்லாம் என்ன எல்லாம் ஜாலியாக பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் ஏழாவது வந்தோம் ஏழாவதில் வந்து ஒரு ஒரு சாரு இருப்பார் அவர் வந்து அவரு கிளாஸ் கிளாஸ் சாரே அவர் தான் அவர் வந்து ரெண்டு சப்ஜெக்ட்க்கு வருவார் இங்கிலீஷுக்கு வருவார் சோசியலுக்கு வருவார் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு பீரியட் மூணு பீரியட் அவர் இதாக தான் இருக்கும் வந்தாருன்னா ஒரு ஒரு பீரியட் மட்டும்தான் நடத்துவார் மீதி ரெண்டு பீரியட் இருந்ததுன்னா அதெல்லாம் கேம்ஸ் அந்த மாதிரி வெச்சு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவார் அப்புறம் வந்து இந்தியாவில் வந்து எத்தனை பிளேஸ் இருக்கு அதெல்லாம் எங்கெங்கே இருக்குன்ட்டு மேப்பு ஒன்று வாங்கி அதில் டெஸ்ட்டு வைப்பாரு அதில் அப்புறம் பார்த்தோம்னா எட்டாவதில் வந்தேன் எட்டாவதில் வந்து ஒருத்தர் குணசேகரன் சார்னு ஒருத்தவர் இருந்தார் அவர் வந்து ஒரு மாதம் ராஜஸ்தானில் ட்ரைனிங் போய்ருந்தாரு அவர் அந்த ட்ரைனிங் போன கேப்பில் சரி இவர் அவ்ளவுதான் இவர் இதுக்கு மேலே வர மாட்டார் அப்படின்னு நான் நெனைச்சிக்கிட்டு நான் சரி இதுக்கு மேலே வேற சார் தானே வரப்போறார் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு நான் ஆடிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு மாதம் கழித்து அவர் வந்துட்டாரு என்னடா இவர் திரும்ப இங்கே வராருன்னு பாக்கிறேன் அவர் ஒரு மாதம் ட்ரைனிங் போயிருந்தார்டா அப்படின்னு ஃப்ரெண்ட்டு சொல்கிறான் அச்சச்சோ மாட்டிக்கிட்டோன்டா அப்படின்னு நெனைச்சேன் அப்புறமே இவர் வந்து யார் யாரெல்லாம் அடங்கலையோ அவங்களோட பேர் எல்லாம் கேட்டார் இவன் நேம் எழுதி கிளாஸ் லீடரு வந்து நேம் எழுதி வெச்சுருந்தான் அவன் வந்து கொடுத்துட்டான் பேர் என் பேர் தான் நிறையா டைம் இருந்திச்சு அது நல்லா போட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டாரு அப்புறம் அவர் வந்து நல்லா படிக்கவும் வைப்பாரு நல்லா அடிக்க அடிக்கவும் வைப்பாரு எவ்வளோக்கு எவ்வளோ அடித்தாரோ அவ்வளோக்கு அவ்வளோ மார்க்லாம் நான் எடுத்துவிட்டேன் என்னாலேயே நம்ப முடில நானா இவ்வளோ மார்க் எடுத்தேன்னு அப்போது எயித்லேயே வந்து நான் நான் சோசியலில் ஹண்ட்ரடுக்கு நைன்ட்டி ஒன் என்னமோ எடுத்தேன் என்னால் இதை இதை நம்பவே முடில அவர் வந்து எப்போ பார்த்தாலும் கிளாஸ் ஒர்க்கு நோட்டு எழுதுணும் டெஸ்ட்டு வைக்கணும் நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பார் அதை சொல்லம்போது அப்படியே காண்டாகும் ஆக்டிவிட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு நாள் கூட ஃப்ரீயாகவே விட மாட்டார் அப்புறம் ஒம்பதாவதில் வந்து ஒம்பதாவது கொஞ்சம் ஒரு ஒரு எட்டு மாதம் என்னமோ என்னமோ படித்தேன் ஜான்வரி ஃபுல்லாக படித்தேன் பிப்ரவரியில் கொஞ்சம் பிப்ரவரியில் ஃபுல்லாக வந்து கொனோனா லாக்டவுன் போட்டாங்க நைன்த்து படிக்கும்போது நைன்த் அப்புறம் அதுலேயே படித்தேன் நைன்த் எக்ஸாம் எழுதவும் இல்லை ஒன்னும் பண்ணவும் இல்லை டென்த்து டென்த்தும் வந்து அப்படியே அதே மாதிரி கொரோனா பேட்ச்சுலயே எல்லாம் போய்டிச்சி டென்த்துலேயும் டென்த்தெல்லாம் என்ன பண்ண போறோன்னு என்னமோ நான் நெனைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆறாவதுலேருந்து எனக்கு அதுவும் இல்லாமல் மேக்ஸே வராது செவன்த்து படிக்கும்போது ஒரு ட்ரைனிங் சார் வந்தார் அவர் மேக்ஸு நல்லா சொல்லி கொடுத்தாரு அது நல்லா புரிஞ்சுது அப்புறம் அதை அதையே பேஸாக வெச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் மேக்ஸை அப்புறம் இந்த நைன்த்தெல்லாம் நான் மேக்ஸு சுத்தமாக படிக்கவே இல்லை அதுவும் எனக்கு இந்த கிராஃப்ட்டெல்லாம் வரவே வராது சுத்தமாக வராது கிராஃப்ட்டு ஜாமின்ட்ரிலாம் டென்த்து வந்து கொரோனா பேட்ச்சில் அப்படியே பாஸ் ஆகிட்டேன் இப்படியே போல அப்புறம் டென்த்து முடித்து சரி அட்மிஷன் போடும்போது போகும்போது லெவன்த்துக்கு வந்து என்ன குரூப் எடுக்கலாம்னு அது ஒரு கன்ஃப்யூசன் நான் வந்து கேட்டேன் என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு எல்லோரும் பயாலஜி எடு மேக்ஸ் கம்ப்யூட்ரு எடு ஹிஸ்ட்ரி எடு ஆர்ட்ஸ் எடு அப்படி இப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து சரி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஒரு அப்போது ஒரு ஐடியா மாதிரி இருந்துச்சு அப்போது பிஸ்னஸ் பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணணுன்னு கேக்கும் பொது அப்போ ஆர்ட்ஸ் கம்ப்யூட்ரு எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க ஆர்ட்ஸ் கம்ப்யூட்ரு எடுத்துக்கலாமான்னு பார்க்கும்போது சரி நானும் ஆர்ட்ஸ் கம்ப்யூட்ரே எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஆர்ட்ஸ் கம்ப்யூட்ரு எடுக்கவும் அதையே எடுத்து கொஞ்சம் படித்து லெவன்த்து லெவன்த்து பாதி ரெடியூஸ் சிலபஸில் தான் படித்தேன் நான் ரெடியூஸில் படித்தேன் அதில் ஒரு மார்க் வந்து நான் இதுவும் கொரோனா பேட்ச் மாதிரிதான் எக்ஸாம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு நெனைச்சிட்ருந்தேன் லாஸ்ட் டைமில் எக்ஸாம் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அந்த அசால்ட்டா நான் படிக்கவே இல்லை லெவன்த்தில் வந்து மார்க் ரொம்ப கம்மியாக தான் எடுத்து வெச்சுருந்தேன் எல்லாத்துலேயுமே பாட்ரு பாஸ் மட்டும்தான் எடுத்து வெச்சுருந்தேன் இரநூத்தி சம்திங் இரநூத்தி நாற்பது இரநூத்தி முப்பதோ என்னமோ தான் எடுத்து வெச்சுருந்தேன் படிக்கவே இல்லை அப்புறம் ட்வெல்த் வந்தேன் ட்வெல்த் வந்துவிட்டுதான் சரி இந்த இந்த டைமாச்சும் படிக்கணும் டென்த்தும் படிக்கலை லெவன்த்தும் படிக்கலை டுவெல்த்தாச்சும் ஒழுங்காக படிக்கணுன்ட்டு வீட்டில் ட்யூசன் போகிறேன்ட்டு கேட்டேன் சரின்னாங்க நான்லாம் ட்யூசன் போய் அப்போ எப்படியோ ஒன்று படித்து மார்க் எடுத்துவிட்டேன் அதுலேயும் ஒருத்தர் கம்ப்யூட்ரு சார் ஒருத்தர் இருப்பார் அவரும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அவர் எப்போ பார்த்தாலும் டெஸ்ட்டு அடிப்பார் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார் ஃப்ரீயாகவே இருக்க விட மாட்டார் ரெக்கார்ட் நோட்டு எழுதணும் அஸ்ஸெயின்மெண்ட் சம்மிட் பண்ணணும் கிளாஸ் ஒர்க் நோட்டு எழுதணும் இந்த ஹோல் ஸ்கூலே பார்த்தோம்னா அவருக்கும் அவரை பார்த்துதான் பயப்படுவாங்களே வேற யாரை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் அவரை பார்த்து பயப்படுவாங்க வேற யாரையும் பார்த்து பயப்பட மாட்டாங்க அவர் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே நேர்மையான சாருனா அவர் ஒருத்தரை சொல்வேன் அப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறாரு எக்கனாமிக்ஸ் சார் அவரும் அதே மாதிரிதான் டெஸ்ட்டு வைப்பாரு ஆனால் ஜாலியாக பேசுவார் எதுவும் அடிக்கலாம் மாட்டார் எல்லாத்தையும் கலாய்ப்பார் எல்லாத்தையும் ஜாலியாக பேசுவாங்க அப்புறம் வந்து நான் படித்தது பாய்ஸஸ் ஸ்கூலில் தான் படித்தேன் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரையும் அதனால் அவர் வந்து எல்லாம் ஜாலியாக ஃபன்னாக பேசிகிட்டு இருப்பார் அப்புறம் நான் லெவன்த்து படிக்கும்போது லெவன்த்து படிக்கும்போது பாதியில் தான் ஒரு சார் புதுசாக வந்தார் இங்கிலீஷுக்கு அவரை வந்து எல்லோரும் எப்படி கூப்பிடுவாங்கன்னா ரோலெக்ஸுன்னு கூப்பிடுவாங்க அவரை வந்து விக்ரம் விக்ரம் மூவி அப்போ தான் வந்திருந்துது விக்ரம் மூவி வந்தப்போ அப்போ ரோலெக்ஸுன்னு சொல்லும்போது பசங்கெல்லாம் ரோலெக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது யார்டா இந்த ரோலெக்ஸுன்னு சொல்லும்போது ஒருத்தன் வந்து நீங்கள்தான்னு சொல்லியிருக்கான் அதுலேருந்து அவரை வந்து எல்லோரும் ரோலெக்ஸ் ரோலெக்ஸுன்னுதான் கூப்பிடுட்டு இருப்பாங்க அப்புறம் வந்து தமிழய்யாவை டுவெல்த்ல வந்தார் அவர் செம சிரிப்பாக இருக்கும் அவரோட அவர் கிளாஸுக்கு வந்தாருன்னாலே எல்லாம் எல்லோரும் அவரை போட்டு எல்லாம் கலாய்ப்பானுங்க பாவம் அவர் வயதான காலத்தில் வந்து எங்கக்கிட்டே கத்திவிட்டு போகிறார் ஆனால் நல்லா சொல்லி தருவார் ஆனால் எங்கள் இதில் எவனும் படிக்க மாட்டானுங்க எல்லா ஓடி போயிடுவானுங்க கிளாஸ்லேருந்து கிளாஸ்லேருந்து ஓடி போயிடுவானுங்க எவனும் படிக்க மாட்டானுங்க அப்புறம் அதனால் எல்லோருமே படிச்சுக்கிட்டானுங்க அப்புறம் அகௌண்ட்ஸ் மேம் புதுசாக தான் வந்தாங்க ட்வெல்த்து படிக்கிறப்போ அவங்க சொல்லி கொடுத்தாங்க நல்லா புரிஞ்சுது அவங்க காலேஜு ப்ரொஃபஸராக இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் இங்கே வந்திருந்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க அவங்க சொல்லி கொடுத்தாங்க புரிஞ்சுது நல்லா அப்புறம் நான் ட்யூஷன் போனேன் மார்க்கும் எடுத்துவிட்டேன் நல்லா மார்க்கு டுவெல்த்ல அப்புறம் ரிசல்ட்டு அப்போ மார்க்கு பார்க்கும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது கம்மியாக தான் எடுத்திருந்தேன் நானூத்தம்பது மார்க்கு என்னமோ எடுத்திருந்தேன் அப்புறமே நான் காலேஜ் எந்த காலேஜ் போகிறேன்னு கேட்டாங்க நான் ஒரு காலேஜ் சொன்னேன் அந்த காலேஜ் எல்லாம் நீ போக கூடாது அப்படின்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த காலேஜ் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அந்த காலேஜி போகலான்னு பார்த்தேன் அந்த காலேஜ் போக முடியாது நீ வேற காலேஜ் தான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி என்ன பண்ணுறது இது அப்படின்னு நானும் அவங்க சொல்கிற காலேஜே நானும் போய்ட்டேன் நான் வேற காலேஜி கேட்டேன் நீ நாங்கள் சொல்கிற காலேஜி போறதுன்னா போ இல்லைனா நீ போகாத அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரின்னு நானும் ஓகே சொல்லிட்டேன் அப்புறம் காலேஜி போய்ட்டு அட்மிஷனும் போட்டோம் அப்புறமே காலேஜி ஃபர்ஸ்ட்டு டே போகும் போது நல்லா ஃப்ரெஷர்ஸ் டேவுக்கு நல்லா தான் பண்ணியிருந்தாங்க காலேஜில் அப்புறம் நிறையா புது ஃப்ரெண்ட்ஸும் கெடைச்சிருந்தானுங்க அப்புறம் பார்த்தோம்னா நான் வந்து ஆறுலேருந்து பன்னெண்டு வரையும் பாய்ஸஸ் ஸ்கூலில் படிச்சதுனால இப்போ காலேஜில் போய் பொண்ணுங்கக்கிட்டே பேசுறதுக்கே சங்கடமா இருக்குது என்ன பேசுவது எப்படி பேசுவதுன்னு கூட எனக்கு தெரியலை நான் பசங்கக்கிட்டே பேசுகிற மாதிரியே போய் பேசிட்டேனா அவ்ளவுதான் நான் முடிஞ்சுடுவேன் என்னா என்ன பசங்க கூட வந்து எப்பயுமே ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பேன் பொண்ணுங்கள்கிட்ட எப்படி பேசுறதுன்னுலாம் தெரியாது இன்னும் பொண்ணுங்க கூட பேச இதுக்கு மேலே தான் கற்றுக்கணும் எப்படின்ட்டு அப்புறம் பார்த்தோம்னா எங்கள் கேங்கில் வந்து இங்கே வீட்டுக்கிட்டே வந்து ஏழு பேர் ஆறு பேர் இருக்கணும் அதில் வந்து நாலு நாலு பேர் கமிட்டடு ஒருத்தன் பிரேக்அப்பு நான்தான் இன்னும் சிங்கிளாகவே சுத்திகிட்டு இருக்கிறேன் அதில் நாலு பேர்த்துல ஒருத்தன் என் கூட இன்னும் இன்னொருத்தன் இருக்கான் அவன் வந்து இப்போது இப்போ லெவன்த்து போக வேண்டியது அவன் ஸ்கூல் போறதில்லை அவங்க அம்மா வந்து அவனை இம்சை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அவன் இப்போ லெவன்த்துலேயும் வந்து மூணு ஸ்கூல் மாத்திவிட்டான் எந்த ஸ்கூல் போனாலும் பிடிக்கல பிடிக்கலங்கிறான் அவன் அவங்க அம்மாவும் ஏன் பிடிக்கல எதுக்கு பிடிக்கல அப்படின்னு கேக்கிறாங்க அவன் பிடிக்கல அப்படிங்கிறான் எந்த ரீசனும் சொல்ல மாட்டேங்கிறான் பிடிக்கலன்னு சொல்லிடுறான் கேட்டால் அப்புறம் அவன் வந்து வேற ஸ்கூலு கேட்டாலும் இல்லை அப்படிங்கிறான் அப்புறம் அடுத்த வருஷம்தான் நான் ஸ்கூல் போகிறேன் இந்த வருஷம் நான் போகல வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா இன்னும் டென்ஷன் ஆகிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு கமிட்டடு அவனோட அலப்பறை தாங்க முடியலை எப்போ பார்த்தாலும் அவன் ஆள் கூடயே பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டே இருப்பான் புதுசாக வண்டி வேற வாங்கியிருக்கான் அது வந்து அவன் ஆளை எப்போ பார்த்தாலும் அவன் ஆள் கூடயேதான் பேசுவான் இப்போ நம்ம வந்து அவன் கேக்கிறப்போ நான் வந்து காசு வந்து எவ்வளோ கேக்கிறானோ நான் அனுப்பிச்சி விட்டுருவேன் மறுக்கா அதை ரிட்டர்ன் கேட்டேனா வருஷ கணக்கில் இழுத்தடிப்பான் அப்படிதான் நான் ஒரு தெரியாமல் ஒரு முன்னூறுரூவா கொடுத்துட்டேன் ஒரு ஆறு மாதம் நாலஞ்சி மாதம் என்னமோ அலைய விட்டான் என்னை இந்த முன்னூறுவாய்க்கு அதுவே அவன் லவ்வருக்கு போய்ட்டு என்ன என்னமோ வாங்கி தர்றான் ஃபோனு ஃபோன் பதினஞ்சாயர ரூபாய்ல வாங்கி தர்றான் டெய்லியும் நான்வெஜ் ஐட்டமாக வாங்கி கொண்டு போய் கொடுக்குறான் நான் ஒன்று கேட்டேன்னா தர மாட்டேங்கிறான் நான்லாம் அவனை திட்டிவிட்டேன் என்னடா நீ இப்படி இருக்கியேடா அப்படின்னு இப்படிலாம் இருக்காதடா அப்படின்னு நானும் சொல்லி பார்த்துட்டேன் அவன் கேக்கிற மாதிரியே இல்லை உனக்கு என்னடா தெரியும் அப்படி இப்படிங்கிறான் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வேற நான் வந்து வீட்டுக்கு ஒரே பையன்தான் எங்கூட பிறந்தவங்க யாரும் இல்லை அதனால் வீட்டில் வந்து எனக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்லை நான் கேக்கிறது எது வேணாலும் வாங்கி கொடுத்துருவாங்க எது வேணும்னாலுன்னா நான் கேக்கிறது மட்டும்தான் வாங்கி ஒரு குறிப்பிட்ட பொருள் மட்டும்தான் வாங்கி தருவாங்க நான் வந்து அதிகமாகலாம் எதுவும் கேட்க மாட்டேன் இப்போது காலேஜி போனப்போ ஒரு மொபைல் கேட்டேன் மொபைல் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்புறம் வீட்டில் அப்பா அம்மாலாம் வந்து ஒர்க்குக்கு போகிறாங்க அம்மா வந்து முன்ன தார் போட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கார்மெண்ட்ஸுக்கு போகிறாங்க அப்பா வந்து தறிப்பட்டறையிலே தான் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார்

எனக்கு வந்து பெட்ஸுனா ரொம்ப பிடிக்கும் இந்த டாகு கேட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் நாய் ஒன்று வெச்சுருக்கோம் அது பேர் வந்து ராமு அது எப்படின்னா எங்கள்ல எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி அதுவும் எங்கே போனாலும் கூடயே வரும் அதை வேறு நான் சின்ன வயசுலேருந்து பழக்கி விட்ருக்கேன் வண்டி எடுத்தோடனே வண்டியில் ஏறி உட்காந்துக்குமா அதை வேறு பழக்கி விட்ருக்கவும் வண்டி எடுத்தோடனையே எங்கே போனாலும் அது பின்னாடியே ஓடி வருது அது அப்புறம் சரின்னு நானும் கூட்டிகிட்டு போய்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்ருக்கிறோம் அப்புறம் பூனை இருக்கு பூனை பார்த்தோம்னா நான் தூங்கும்போது வந்து என் காலுக்கு அடியில் நல்லா படுத்துக்கும் பூனை வந்து படுத்துக்கிட்டு அது பாட்டுக்கு தூங்கிகிட்டு கிடக்கும் அப்புறம் இப்போ எங்கள் காலேஜில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு மூணு பேர் இருக்கிறானுங்க நாங்கள் மூணு பேர் சேர்ந்து தான் எப்பயுமே ஒன்னாக சுற்றிக்கிட்டு இருப்போம் அதோடு வந்து பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமையானா நாங்கள் வந்து மூணு பேரும் வெளியே தான் சாப்பிடுவோம் எல்லாத்துக்குமே சொல்லிவிடுவோம் வியாழக்கிழமையே மூணு பேரும் வெளியே சாப்பிட்க்கலான்டா அப்படின்ட்டு வெளியே போய்ட்டு புரோட்டா பிரியாணி அந்த மாதிரி எல்லாம் வாங்கி சாப்பிட்ருவோம் அப்புறம் பார்த்தோம்னா வேற அவனுங்க இப்போ ரீசன்ட்டாக தான் ஃப்ரெண்ட் ஆனானுங்க ஆனால் அதுங்காட்டியும் குளோஸ் ஆகிட்டானுங்க ரொம்ப என்னை பற்றி அவனுங்க நல்லா புரிஞ்சு வெச்சுருக்கானுங்க அவனை பற்றியும் நானும் நல்லா புரிஞ்சு வெச்சுருக்கேன் அதில் வந்து எங்கூட இருக்கிற அந்த ரெண்டு பேரும் வந்து ஒருத்தன் கவர்மெண்ட் ஸ்கூலு அவனும் தமிழ் மீடியம் தான் இப்போ நான் ஸ்கூல் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் பாக்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிது எப்படியோ ஒன்று இந்த செம்மில் வந்து ஆல் கிளியர் ஆகிடிச்சு அடுத்த செம்மில் தான் என்ன பண்ண போகிறேன்னு நான் தெரியலை அதே மாதிரி ஆல் கிளியர் ஆகிடிச்சினா பரவாயில்லை இதில் வந்து நான் ஃபிஃப்ட்டி ஃபோரோ ஃபிஃப்ட்டி ஃபைவ் பர்செண்ட்டேஜோ என்னமோதான் எடுத்திருக்கேன் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ஆனால் அங்கே ஒவ்வொருத்தன் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவனே வந்து ஃபெயில் ஆகியிருக்கான் நான் தமிழ் மீடியத்தில் படித்து போய் பாட்ரு பாஸாச்சும் ஆகியிருக்கேன்னு எனக்கு கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் சேட்டிஸ்ஃபைடா இருக்குது அப்புறம் எனக்கு வந்து பைக்குனா ரொம்ப பிடிக்கும் பைக் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பசங்களோட ஞாயித்துக்கிழமையானா ஜாலியாக வெளையாண்டுக்கிட்டு கிரிக்கெட்டு வெளையாடுவோம் முன்னெல்லாம் இப்போ எவனும் கிரிக்கெட்டு வெளையாட்றதில்ல அந்த கிரௌண்டு இல்லை கிரிக்கெட்டு விளையாட்றதுக்கு அதோட பார்த்தோம்னா ஞாயித்துக்கெழமை காலையில் ஏழு மணிக்கு ஒருத்தன் வந்துடுவான் தூங்கிகிட்டு இருப்பேன் வந்து எழுப்பி கூட்டிகிட்டு போயிடுவான் கூட்டிகிட்டு போய் ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு ஒரு அங்கிங்கேயும் போய்ட்டு சுத்திவிட்டு ஒரு ஒம்போதரை மணி பத்து மணிக்கு பக்கமாக வீட்டுக்கு வருவேன் வீட்லேயும் எல்லாம் ரெடி ஆயிடும் சாப்பிட்டு அப்புறம் மறுக்கா பதினோரு மணிக்கு மேலே வெளியே கிளம்பிருவோம் வெளியே ஒவ்வொரு நாள் வந்து மாசத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து பசங்கள்லாம் வந்து ஜாலியாக எல்லோரும் ஸ்விம்மிங் ஃபுல் போவோம் அங்கே போய்ட்டு கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணி பக்கமாக வந்துவிட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிவிட்டு மறுக்கா ஒரு ஆறு மணிக்கு வருவானுங்க எல்லோரும் அஞ்சரை மணி ஆறு மணிக்கு வருவானுங்க வந்தோடனே எல்லோரும் அப்புறம் மறுக்கா வண்டிய எடுத்து எல்லா ஜாலியாக சுத்திவிட்டு ஒரு ஒம்போதரை வரையும் சுற்றுவோம் அப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு தூங்கிடுவாங்க இதேதான் வந்து ஞாயித்துக்கெழமை பண்ணுறோம் மீதி அந்த ஆறு நாளும் வந்து போர் அடிக்கும் யாரும் வரவும் மாட்டானுங்க எதுவும் பண்ணவும் மாட்டானுங்க அப்புறம் அப்புறம் பார்த்தோம்னா எனக்கு வந்து

ஒரு கேம்ஸ் விளையாட்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் ஆன் ஃபோனில் வந்து ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் இருக்குது அந்த ஆன்லைன் கேம்லாம் வெளையாடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வெளையாடுவேன் படிப்பில் கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது அது ஏன்னு இன்னமும் தெரியலை அப்புறம் கேமில் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க அவனுங்க கூட ஃபோன் பண்ணி பேசுவேன் அப்புறம் ஃபோனு எனி டைம் ஃபோன் கையிலேதான் இருக்கும் தூங்கும்போது மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கும் அப்புறம் பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் ஃபோனில் வந்து கேம் வெளையாடுவேன் இன்ஸ்டாகிராமு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் யூடியூப் யூஸ் பண்ணுவேன் வேறு இதை விட்டு வேறு என்ன இதான் அவ்வளோக்கா எதுவும் யூஸ் பண்ணமாட்டேன் இந்த மூணுதான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மிஞ்சி போனால் நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் என்ன என்னடா பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு அப்புறம் வந்துவிட்டு எனக்கு வந்து எயிம் என்னென்னா எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு எயிமு அதனால் நான் வந்து இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் போவேன் ஃபஸ்ட்டு எல்லா வந்து பிகாம் எடுத்திருக்கேன் பிகாம் முடிச்சுட்டு எம்காம் முடிச்சுட்டு பிஸ்னஸுக்கு இது பண்ணலாமா இல்லை பேங்க்குக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு யோசனையில் இருக்கேன் எது கிடைக்கிதோ அது பார்த்து பண்ணிடணும்னு ஒன்று பிஸ்னஸ் பண்ணிடணும் இல்லைனா பேங்க்குக்கு இல்லைனா ஆடிட்டர் நம்ம ஊரில் ஏதோ ஒன்று தான் நான் சூஸ் பண்ணுவேன் எது எது ஆப்ஷன் இருக்கோ அது பார்த்துட்டு என் காலேஜில் வந்து அந்த மூணு பேர் இருக்கானுங்க அந்த மூணு பேரும் வந்து எப்பயுமே எல்லாம் மூணு பேரும் ஒரே மாதிரிதான் டிரெஸ் போடுறதுனாலும் ஒரே மாதிரி காலேஜ் லீவு போடுறதுனாலும் ஒரே மாதிரி எங்கே சுற்றினாலும் ஒரே மாதிரி மூணு பேரும் ஒரே மாதிரித்தான் இருப்போம் எல்லாம் ஒருத்தனை விட்டு ஒருத்தன் இருக்க மாட்டான் அந்த ஒருத்தன் வரலைன்னா இன்னொருத்தனும் வர மாட்டான் இன்னொருத்தன் வரலைன்னா மூணு பேரும் போக மாட்டோம் ஜாலியாக இருக்கும் அப்புறம் வேறு வந்து வேறு சண்டே டைமில் வந்து நான் ஒரு நான் சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கும்போது க்ரௌண்டில் போய் எல்லோருமே கிரிக்கெட்டு வெளையாண்டுக்கிட்டு இருப்போம் கிரிக்கெட்டு வெளையாடலான்னு பார்க்கும்போது பார்த்தா கிரிக்கெட் வெளையாட்றதுக்கு இப்போ எவனும் வர மாட்டேங்கிறானுங்க எல்லோரும் வீட்லேயே உக்காந்துக்கிறானுங்க வேலை இருக்குது அப்படி இப்படிங்கிறானுங்க அப்புறம் பக்கத்தில் வாலிபால்லாம் வெளையாண்ட்டு இருப்பானுங்க எனக்கு வாலிபால்லாம் வெளையாட தெரியாது நான் சும்மா போய் வேடிக்கை வேணா பாத்திருக்கேன் கொஞ்சம் நேரத்தில் கிரிக்கெட்டு வெளையாடுவேன் அப்புறம் பார்த்தோம்னா அப்புறம் வீட்டுக்கு வந்துவிடுவேன் சாப்பிட்டு மறுக்கா கிரௌண்ட்டுலயே இருப்பேன் கிரௌண்ட்லையே இருக்கிறதுனாலலாம் அடிலாம் வாங்கியிருக்கேன் ஒவ்வொரு டைமு வேறு எனக்கு நான் மூவி மூவி பாக்குகிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு நிறையா மூவி பாக்கணுன்னு இருக்கு ஆனால் எனக்கு பாக்கிறதுக்கு இப்போது டைம் இல்லை அதுவும் இல்லாமல் வந்து நான் ஃப்ரீயாகவும் இல்லை அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து ஒரு மூவி போனோம் அந்த மூவி வந்து சூப்பராக இருந்துது அந்த மூவி நேமு லியோன்னு இருக்கும் அந்த மூவி சூப்பராக இருக்கும் அது எல்லோருமே பார்த்தோம் ஜாலியாக இருந்திச்சு அதோட டேரெக்ட்ரு வந்து லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து இப்போ இப்போது ஏழு படமோ ஆறு படமோ எடுத்திருக்காரு அந்த ஆறு படமுமே ஒரு யுனிவர்ஸ் மாதிரி நடத்துறார் அது வந்து ஃபுல்லாக எப்போ முடியுதுன்னா இப்போது ரெண்டாயிரத்தி முப்பதில் முடிஞ்சிடும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அது எப்போ முடியுதுன்னு தெரியல ஆனால் அது எல்லாம் வந்தது வரையும் எல்லாம் நல்லாதான் இருக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது அப்புறம் வந்துட்டு எனக்கு எனக்கு என் கூட இருக்கிறது வந்து வீட்டுக்கிட்டக்க வந்து ஒரு ஆறு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறானுங்க காலேஜிக்கிட்டே வந்து ஒரு நாலு நாலஞ்சு பேர் அவனுங்கதான் குளோஸு மீதியெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி